லாஸ்ட்டாக வந்து நாங்கள் ஃபேமிலியாக எல்லாமே ஒன்றா டூர் போயிருந்தோம் அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எல்லாமே ஃபேமிலியை ஒன்றா போனப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு லாஸ்டாக எங்கே போயிருந்தோம்னால் சென்னை போயிருந்தோம் இந்த வண்டலூர் ஜூ விஜேபி பார்க் அந்த மாதிரி போயிந்தோம் ஜூவில் ஜூலனு பார்க்கும்போது அவங்க கிட்டக்க போகும்போது இந்த முதலயெல்லாம் இருந்துச்சா முதலகிட்ட ஒரு இது மாதிரி வலை மாதிரி போட்டு இருந்தாங்க அந்த வலைக்கு அந்த இது மேலே அந்த கம்பி மேலே நடந்து போய்கிட்டே பார்த்துட்டு இருந்தோமா பார்த்துட்டு இருந்தேனா நான் பார்த்துட்டு இருக்கும் போது டக்குனு கால் ஸ்லிப் ஆகிடுச்சி ஒரு ஜஸ்ட் மிஸ்ட்ல அந்த குழிக்குள்ளே விழுவ பார்த்திருப்பேன் அந்த முதல கரெக்டாக படுத்திருந்துச்சு அன்னைக்கு விழுந்திருந்தனா மட்டும் முதலைக்கு நான் இரையா இருந்திருப்பேன் பட் ஆனால் கடவுள் புண்ணியத்தில் விழுவுல அப்பறம் நிறைய அந்த நீர்யானை யானை யானைலாம் பார்த்தபோ சூப்பராக இருந்துச்சு அது பாட்டுக்கு நடந்துட்டு இருந்தது அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ப்ளேஸ் மாதிரி கொடுத்திருந்தாங்க அது நிறைய யானை நின்றுட்டு இருந்துச்சு காட்டு யானை யானை யானையோட குட்டி அந்த மாதிரி நிறையா நின்றுட்டு இருந்தது அப்பறம் அந்த ஒட்டகச்சிவிங்கி ஒட்டகச்சிவிங்கி சொல்லுவாங்களா ஒட்டகச்சிவிங்கி ஒட்டகச்சிவிங்கி இருந்து பார்க்க அழகாக இருந்துச்சு ரொம்ப ஹைட்டாக இருந்துச்சு அதுக்கு சாப்பாடுலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க அது அழகாக மரத்திலிருந்து சாப்பிட்டுட்டு இருந்தது அது பார்க்க அழகாக இருந்துச்சு அப்பறம் இந்த ஆமை வாத்து அதெல்லாம் பார்த்தோம் நல்லா இருந்துச்சு எல்லாம் ஃபேமிலியாக அது பார்க்கும்போது பார்த்துட்டு நல்லா அந்த வாத்துகிட்டலாம் நல்லா இருந்துச்சு அப்பலாம் பா ஒரு போட்டோ எடுத்தோம் அதெல்லாம் போட்டோ எடுத்து அழகாக இருந்துச்சு அப்புறம் இது டைகர் பார்த்தோம் டைகருக்கு அதுக்கு ஒரு தனியாக ஒரு ப்ளேஸ் வச்சுருந்தாங்க அதில் அந்த ஒரு வேன் மாதிரி கொடுத்திருந்தாங்க அதுகிட்ட அந்த வேனில் போய் பார்த்தோம் அப்படியே புலிலாம் நடந்துட்டு இருந்துச்சு அந்த வேன்கிட்டகலாம் வந்துச்சு நிறைய பேர் அதுக்கு இந்த ஜன்னல்லாம் ஓப்பன் பண்ணி அதுக்கு ஃபுட்லாம் கொடுத்தாங்க இந்த சாப்பாடு அதுக்கு என்ன கொடுத்தாங்கனா அங்கே இருந்து ஸ்நாக்ஸ் எந்த எதோ ஒரு ஸ்நாக்ஸ் கையில் இருந்து ஸ்நாக்ஸ் வந்து அதுக்கு போட்டாங்க அது சாப்பிட்டுட்டு இருந்தது அப்புறம் கரடி பார்த்தோம் கரடிலாம் பார்த்தப்போ அழகாக இருந்துச்சு ஒயிட் கரடியும் இருந்துச்சு ப்ளாக் கரடியும் இருந்துச்சு அப்புறம் சிங்கம் பார்த்தோம் அதே மாதிரிதான் புலி மாதிரியே சிங்கத்துக்கும் ஒரு தனி ஒரு வேன் கொடுத்திருந்தாங்க அதுக்கு டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டு அது பார்த்தோம்னா அதுவும் இந்த மாதிரி ஃபுல்லாக நடந்துகிட்டே இருந்துச்சு சிங்கம்லாம் நிறைய சிங்கம் நடந்துட்டு இருந்தது அதில் ஒரு சிங்கம் மட்டும் கூட்டுக்குள்ளே வச்சுருந்தாங்க கூண்டுக்குள்ள வச்சுருந்தாங்க அது ஏன் வச்சுருந்தாங்கன்னு தெரியலை நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு நிறைய சிங்கம் குரங்கு மங்கீஸ்லாம் நல்லா இருந்துச்சு கொரில்லா ஒன்று உக்காந்து இருந்துச்சு அது பார்க்கும்போது அழகாக இருந்துச்சு எல்லாமே கைதட்டி கூப்பிடும் போது அது அந்த தலையில் கை வச்சு இருக்கிறது அந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அழகாக போஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு என்ட்ரன்ஸ் உள்ளே போகும்போது பார்க் இருந்துச்சு பார்க்கில் போயிட்டு நாங்கள் எல்லாமே விளையாண்டுட்டு இருந்தோம் சீசா ஊஞ்சல் அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு அப்புறம் அதிலேயே அந்த பார்க்கில் வந்து எப்படின்னு பார்த்தோம்னா அங்கே ஜூதானே அதில் வந்து இந்த டை இது எப்படி சொல்றது கொரில்லா கொரில்லா அ இது யானை அந்த மாதிரி நிறைய டைனோசர் அந்த மாதிரி நிறைய பிக்சர் வச்சுருந்தாங்க அதுகிட்டலாம் நின்று போட்டோ எடுக்கணும் நல்லா ஒர்ஜினலாக ஒரு அனிமல்கிட்ட நின்று எடுக்கிற மாதிரியே அந்த லுக் கிடச்சது அது நல்லா இருந்துச்சு பார்க்க அந்த ஷூட்லாம் அழகாக இருந்துச்சு அந்த பிக்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறம் மயில் பார்த்தோம் மயில் அழகாக இருந்துச்சு மயில் அது ஒயிட் மயில் எப்பொழுதுமே தோகை விரித்து ஆடிக்கிட்டே இருக்கும் போல் அந்த மாதிரி அந்த தோகை விரிச்சு அது ஆடும் போது அழகாக இருந்துச்சு இன்னோரு மயில் வந்து அது வந்து தண்ணி இந்த மழை பெஞ்சா தான் ஆடும்னு சொல்வாங்க அது அவளோக்கு ஒன்றும் ஆடலை ஆனால் ஒயிட் மயில் அழகாக ஆடிக்கிட்டே இருந்துச்சு அது ரொம்ப பிடிச்சு இருந்துச்சு அப்பறம் இது சிறுத்தை பார்த்தோம் ஒரே ஒரு சிறுத்தை தான் இருந்துச்சு அது அப்படியே அது கூண்டுக்குள்ளே நடந்துகிட்டு இருந்தது பார்க்க அழகாக இருந்துச்சு லவ் பேர்ட்ஸ் பார்த்தோம் கிளி பார்த்தோம் அது மாதிரி நிறைய பார்த்தோம் பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு எல்லாம் ஒன்றா பார்த்துட்டு அப்புறம் சாப்பாடுல்லாம் எடுத்துட்டு போயிருந்தோம்மா அது ஒரு நல்ல ஸ்பேஸ்சாக செலக்ட் பண்ணிட்டு நல்லா ஒரு நல்ல ஒரு மரத் மரத்தடியில் ஒரு படுதா விரித்து போட்டு எடுத்துட்டு போன சாப்பாடெலாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு அந்த அனிமல்ஸ் பார்த்ததுலாம் பற்றி பேசிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அப்பறம் விஜேபினு பார்த்தோம்னா நிறையா அதில் விஜேபியில் வந்து விளையாடுறத்துக்கு நிறையா ப்ளேசஸ் இருந்துச்சு எப்படி சொல்லுவது சீஸா இது ராட்டிணம் அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு சுத்தறதுக்கான ப்ளேஸ் நிறையா இருந்துச்சு அதுவும் அந்த ராட்டிணத்தில் போகும் போது பயமாக இருந்துச்சு பார்க்குறத்துக்கே எப்படி சொல்லுவது பயம் ஐயோ விழுந்து எதாச்சு ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயமாக இருந்துச்சு அப்பறம் அதில் வாட்டர் ஃபால்ஸ்லாம் இருந்துச்சு அங்கெல்லாம் போயிட்டு குளித்தோம் குளிக்கும் போது அந்த வாட்டர் ஃபால்சில் இருக்கும் போது எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம் சாங்ஸ்லாம் போட்டுட்டாங்க அது ரொம்ப நல்லா என்டர்டைன்மென்ட்டாக இருந்துச்சு ஜாலியாக விளையாண்டுட்டே குளித்தோம் அப்பறம் அதுக்கு போட் ஷிப் மாதிரி ஒன்று கொடுத்திருந்தாங்க அந்த போட்டில் வந்து போனோம் அது கொஞ்சம் குறிப்பிட்டு தூரமாக இருந்தது ஆனால் அதில் எல்லாம் ஒன்றா போகும்போது ஜாலியாக கத்திக்கிட்டு அது பாஸ்டாக போகும்போது நல்லா கத்திக்கிட்டு ட்ராவல் பண்ணது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஒரு மறக்க முடியாத ஒரு நல்ல ட்ராவலாக இருந்துச்சு